இப்போ வந்துட்டு ரீசண்டாக ஆன்லைனில் வந்து ஒரு மொபைல் வாங்கிருந்தோம் வாங்கி மொபைல் வாங்கி சிக்ஸ் மந்த்ஸ் கூட ஆகல வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகுது ஹேங் ஆகுதுன்னா எப்படின்னா ஒரு கேம் ஏற்ற முடியல கேம் ரெண்டே ரெண்டு கேம் தான் ஏற்றிருக்கேன் அதுவும் அவ்ளவாக ஒரு ஜிபி கூட ஸ்டோரேஜ் அது ரேம் வந்து ஃபோர் ஜிபி இது இன்டர்னல் சிக்ஸ்டி ஃபோர் சொன்னாங்க ஃபோன் நல்லா இருக்குன்னு தான் வாங்கினேன் ஆன்லைனில் ரே ரே ரிவ்யூவும் அவளவாக நல்லா தான் இருந்துது நான் அதனால தான் வாங்கினேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரிவ்யூ இருந்துச்சு ஆனால் ஆனால் ஃபோன் வாங்கி ஆறே மாதந்தான் ஆகுது அதுக்குள்ளே ஹேங் ஆகுது ஒரு வீடியோ பார்த்ததும் டக்குன்னு வெளில வருது வேறு ஆப் யூஸ் பண்ணால் அது ரெஸ்பாண்டிங் நாட்டுங்குது எந்த ஆப்பையும் யூஸ் பண்ணாலும் ரொம்ப முடியல ஃபோன் வாங்கின புதுசில் கேமரா சூப்பராக இருந்துது அப்புறோம் போக போக கேமரா வந்து ஒரு மாதிரி ப்ளர் அடிக்க ஆரமிச்சிருச்சு ஃபோட்டோஸ்லாம் ஆன்லைனில் வாங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டெம்பர் க்ளாஸ் கூட அவங்க கொடுக்குல இதுக்கு வந்து எந்த ஸ்டஃப்பும் அவ்ளவாக வந்து கொடுக்குல அது மட்டும் இல்லாமல் ஃபோன் வந்து நல்லா பார்க்கவே ஒரு கலர் நான் வாங்கின நான் ஆட்ரு பண்ண கலர் வேறு ஆனால் அவங்க இங்க வந்த கலர் வேறு ஏன்னா என்ன கலர் நான் ஆட்ரு பண்ணேன்னா ப்ளூ கலர் எனக்கு வந்த ஃபோன் கலர் வந்து ரெட் கலர் தான் வந்துச்சு கேமரா ஃப்ரென்ட் கேமரா வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு வந்த புதுசுல ஆனால் அதில் போட்ருந்த படி மெகா பிக்சல் வந்து இப்போ சிக் செவன்டீன் மெகா பிக்சல் போட்டுருந்தாங்க ஆனால் மெகா பிக்சல் அவ்ளவாக இல்லை மற்ற ஃபோனுக்கு கம்பேர் பண்றப்போ ஃபோன் கொஞ்சம் ப்ராடக்ட்டு ஒர்த் இல்லைன்னு தான் தோணுது அது காசு வந்து அவ்ளவாக ரொம்பலாம் இல்லை ஒரு டென் தௌசண்ட் கொடுத்து தான் வாங்கியிருந்தேன் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் ஃபோன் ஆஃபரில் வாங்கனதுனால இப்படி ஆயிருச்சா இல்லை என்னன்னு தெரில எனக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வந்து பெஷ் ஸ்பெஷல் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸும் இல்லை சில ஃபோனில் வாய்ஸ் ப்ராக் அஸ்சிஸ்ட் அதை மாதிரிலாம் இருக்கும் இதுல கூகுள் அசிஸ்டண்ட் யூஸ் பண்ணாலும் கூட ஃபோன் வந்து வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டிங்குது கால் பேசினா சரியாக சவுண்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கவும் மாட்டிங்கிது ஒழுங்காக கேட்கவும் மாட்டிங்குது வீடியோ கால் பண்ணாலும் மூஞ்சு ஒரு மாதிரி ப்ளர்ராக தான் இருக்கு அதனால் ஃபோன் கொஞ்சம் ஒர்த்து ப்ராடக்ட் இல்லை தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு